பனிரெண்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பதினான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி மூன்று பதினைந்து ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி ஐந்து மே ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது